தமிழ்மொழியின் சிறப்புக்கள் என்னென்னா தமிழில் வந்து நிறையா இருக்குது சிறப்பு சொல்கிறத்துக்கு எண்ணிக்கையும் இல்லை அளவும் இல்லை தமிழில் வந்து நிறையா சிறப்புகள் இருக்குது ஆதிக்காலத்தில் வந்து நம்மளுக்கான தமிழ் புலவர்கள் வந்து நிறையா இருந்தாங்க தமிழ்மொழியை வந்து இன்னும் மேம்மப்பட மேன்மைப் படுத்தணுமென்ட்டு அவங்க தமிழுக்காக நிறையா பாடுப்பட்டாங்க திருக்குறள் வாழ்த்துக்கள் செய்யுள்கள் இலக்கியம் இலக்கணம் இது மாதிரி தமிழில் நிறையா சிறப்புகள் இருக்குது இதில் வந்து தெ திருக்குறள் எடுத்தோன்னா ஒரு வா ஒரு ஒருக் ஒருத்தருக்கான வாழ்க்கையில் வந்து என்ன நடக்கணுமோ அது மாதிரி எல்லாமே திருக்குறளில் வந்து குடுத்துருக்காங்க திருக்குறளில் வந்து அதிகாரங்கள் வந்து ஆயிரத்து முன்னூற்றி முப்பது இ ஆயிரத்து முன்னூற்றி முப்பதில் வந்து ஒவ்வொரு திருக்குறள்லேயும் வந்து பொருளோட நம்மக்கு வசனம் இருக்கும் ஒ இப்போது ஒரு திருக்குறள் எடுத்தோன்னா ஒருத்தருக்கு காட்டி இருக்கோம் அந்த திருக்குறளில் வந்து நிறைய இருக்கும் நன்மைகள் இருக்கும் தீமைகள் இருக்கும் எல்லாமே திருக்குறளில் வந்து திருக்குறளில் வந்து நம்மக்கு விளக்கமும் பொருளுமும் கொடுத்துட்ருக்காங்க அதே மாதிரி இலக்கண இலக்கியங்கள் அதே மாரி தமிழில் வந்து தமிழ் எப்படி உச்சரிக்கணும் எப்படி பேசணுமென்ட்டு அந்த இலக்கணத்தோட கொடுத்துருப்பாங்க தமிழ் கத்துகிட்டு வந்து தமிழ் படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதில் வந்து வரகிற கதை கதைப்பாடல்கள் அதை தொகுத்து எழுதியவர்கள் யாருன்ட்டு இது மாதிரி திரும் இந்த மாதிரி தமிழில் வந்து நிறையா இருக்கும் அது தமிழ்மொழி ஒரு வாழ்த்து பாடல் எடுத்தோன்னா சின்ன வயிசுலருந்து படிக்கும் போது தமிழ் வந்து அ ஆ இ ஈயிலிருந்து நம்மளுக்கு எல்லாமே அடிப்படையிலிருந்து நம்மளுக்கு கற்று தருவாங்க மத்த மொழியோட இது கம்பேர் பண்ணிணா தமிழ்மொழி வந்து ரொம்ப முதன் மொழியாக சொல்லலாம் நம்மளுக்கு தாய்மொழி தமிழ்மொழி இருக்கும்போது நம்ம ரொம்ப பெருமையா இருக்கணும் தமிழ்மொழி பேசுவது வந்து நம்ம ரொம்ப பெருமையா நம்ம இருக்கணும் தமிழ்மொழி வந்து நிறையா ஊருக்குள்ளே வந்து தமிழ் பேசுகிறவங்க இருக்காங்க பிற நாட்டவர்கள் வ பிற வெளிநாட்லருந்து வந்தும் தமிழை வந்து சீக்கிரமாக வந்து கற்றுக்கறாங்க பேசுறாங்க அவங்களுக்கு வந்து தமிழ்மொழி வந்து பண்புகளையும் சிறப்புகளும் அவர்களுக்கு நல்லாவே புரியுது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும் போது நம்மளுக்கு இன்னும் அதோட சிறப்புகள் நம்மளுக்கு நிறையாவே தெரியும்